ஹலோ சொல்லுங்க சார் ஆமாம் சார் டேக்ஸி தான் சார் சொல்லுங்க சார் எங்கே போகணும் சார் தரும்புரிலேருந்துங்களா சார் த தருமபுரி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது சார் இல்லை கார் வந்து நாள் கணக்கு தான் சார் டிரைவர் பா இது தனி சார் படிக்கு தனி சார் போய்விட்டு அங்கே ஆல்டுங்களா இல்லல்லை போய்விட்டு பார்த்துட்டு வாரதுங்களா பார்த்துட்டு வாரதுங்களா அப்படிங்களா அப்படின்னா டோல்கேட்டெலாம் தனியாக வந்துடுங்க டோல்கேட்டெலாம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்புறம் டிரைவர் சாப்பாடெல்லாம் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும்

பக்கமென்னா என்ன சார் வத்தல்மலை இருக்குது அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஆஞ்சிநேயர் கோயிலிருக்கு அங்கே தொப்பூர் போகிற வழியில் பக்கத்தெலாம் வெளியே போய் வரலாம் சார் லாங்காக போகணுன்னா இப்படி போனால்த்தான் ஒக்கேனக்கல் அந்த வழியில் போகணும் அதுதான் நீ எங்கே போக சொல்கிறீங்களோ அங்கே போயிடலாம் என்ன சார் இது கேன் பிளோக் சொல்லிட்டாங்க சார் சார் கேட்டு சொல்லுங்க சார் என்னென்ட்டு எனக்கு கேட்டு ஃபோன் என்ன சார் என்ன சார் ஆ ம நீங்கள் இடத்த சொன்னீங்கன்னால் அங்கே வந்துவிடுவேன் சார் வண்டியை நிற்பா வந்து கொண்டு வந்து நிற்பாட்டு உங்களுக்கு கால் பண்ணிகிறேன் சார் இதுதான சார் நம்பர் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க்ஸ் ஓகே ஓகே ஓகே சார்